ஹலோ நீங்கள் ஆமாம் நீங்கள் அந்தோனி அம்மாவா ஆ சரி பஸ்ட்டு யூனிட் பேப்பர் கொடுத்தேனே பையனுக்கு பார்த்தீங்களா வாங்கி சரி இங்கிலிஷும் கணக்கும் தான் ஃபஸ்ட்டு பாடமே சரி ம் அது என்ன பாருங்க ஆ ட்யூஷன் எடுக்கலாம் ஸ்போர்ட்ஸ்லெலாம் எப்படி இருக்கான் ம் ஸ்போர்ட்ஸ்லெலாம் நல்லா இருந்தாம்னால் கொஞ்சம் கவர்மெண்டில் இல்லை சொல்லி கொஞ்சம் பாதி பீஸை குறச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கெல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டிக்கீங்க அட்டண்ட் பண்ணிணா தான் உங்கள் பிள்ளைய பற்றி நாங்கள் சொல்ல முடியும் ம் ம் சரி ஆ ஸ்கூலுக்கெலாம் நல்லாதான் வரான் கொஞ்சம் படிக்கலாம் செய்கிறான் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்ருக்கான் ம் ம் ம் ம் சரி சரி பண்ணுறோம் என்ன ம் கொஞ்சம் ந நல்லா அனுப்பிவிடுங்க கரெக்டாக டைம் படி பேரண்ட்ஸ் மீட்டிங் நீங்கள் வந்திருந்தா எல்லாமே தெரிஞ்சுருக்கும் பையனை பற்றி நான் சொல்லியிருப்பேன் பார்த்துக்கோங்க என்ன ஆமாம் நீங்கள் வரலை ம் ம் சரி சரி இனி நாங்கள் கூப்பிட்றப்ப நீங்கள் கரெக்டாக ஸ்கூலுக்கு அட்டண்ட் ஆயிடணும் என்ன பிள்ளையை கொஞ்சம் நல்லா கவனிங்க படிக்கிறானான்னு வீட்லையும் படிக்க வைக்கணும் வெளியில ட்யூஷன் படித்தா மட்டும் போதாது வீட்டில் படிக்க வைக்கணும் வீட்டில் நம்ம உக்கார்ந்து கவனிக்கணும் பிள்ளையள என்ன படிக்கிறான்னு ம்ஹூ ம் ம்ஹூ சரி ஆ ம் ம் ம் சரி அடுத்த ஆட்டும் ஆ டிசம்பர் சேர்த்து விட்ருவோம் என்ன ஆ சரி சரி ம் கண்டிப்பாக கண்டிப்பாக டியூஷன் சேர்த்து விட்ருங்க சரியாக நான் பிள்ளையள்ட்ட சொல்லிகிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே ட்யூஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்

சரி சரி ஆகட்டும் ம்